பாரம்பரிய விளையாட்டுகளைப் பாதுகாக்க விளையாட்டுத் துறை வந்து என்னென்ன முறைகளை பயன்படுத்துதுன்னா முதலில் வந்து ஒரு டீம் மாட்டம் வந்து ரெடி பண்ணி அவங்கள வந்து நம்மளை வந்து தினமும் விளையாட சொல்லுறாங்க பாரம்பரிய விளையாட்டுகளை அது மட்டும் இல்லாமல் எதாவதும் விழாக்கள் வந்து ஏற்பாடு பண்ணி அந்த விழாக்களில் வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை சேர்த்து அதில் வந்து பங்கேற்று வெற்றிபெற வச்சு அந்த வழியாக பாரம்பரிய விளையாட்ட வந்து நிறைய பேருக்கு தெரியுற மாட்ட புகழை வந்து பரப்புர மாட்ட முயற்சி பண்ணிட்டு இருகாங்க அது வந்து சில சமயம் வந்து தோல்வியாகவும் அமையும் சில சமயம் வெற்றியாகவும் அமையும் ஆனால் நம் நம்பளோட நோக்கம் என்னென்னா நம்பளுடைய பாரம்பரிய விளையாட்டை வந்து அழியாமல் நம்மளுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு போய் கொடுக்கணும் சேர்க்கணும் அவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து இந்த பாரம்பரிய விளையாட்டை வந்து விளையாண்டு நல்லா வந்து வெற்றிகள் வந்து குவிக்கணும் அது தான் விளையாட்டுத் துறையோட நோக்கமாக இருக்கணும் அதனால இந்த விளையாட்டு துறை வந்து நிறையா நிதிகள் வந்து ஏற்பாடு பண்ணி இந்த விளையாட்டு விழாவை வந்து ஏற்பாடு பண்ணி அதில் வந்து நல்லா பயிற்சி கொடுத்து வெற்றி கண்டிப்பாக வெற்றி அடையனும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை வந்து சிறுவர்கள் அந்த விளையாட்டு வீரர்கள் மனதில் வந்து ஏற்படுத்திவிட்டு அவங்கள வந்து எப்படியாது வெற்றி பெற வைக்கணும் நம்ப வந்து எப்படியாது வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு அந்த நோக்கத்தை வந்து மனசில் வந்து விதைக்கணும் விதச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த விழாவை வந்து ஜெயிச்சு நம்ம வந்து நம்பளோட பாரம்பரிய விளையாட்டை எல்லாருக்கும் தெரியுற மாட்ட பண்ணி மற்றவுங்களையும் நமக்கு நம்ம பாரம்பரிய விளையாட்டுக்கு வந்து இழுக்கணும் இப்படி நீங்கள் இந்த விளையாட்டை விளையாடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதே சமயம் எங்கள் பகுதியில் உள்ள அவர்கள் வந்து என்ன முறை பயன்படுத்துறார் என்றால் முதலில் வந்து இந்தமாட்ட பொங்கல் தீபாவளி இந்தமா பொங்கல் தீபாவளி இந்தமாதிரி வரம் போது அப்போ வந்து நிறையா போட்டிகளை வந்து ஏற்பாடு பண்ணி அதேசமயம் நிறைய விழாக்களை வந்து ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து இந்த விளையாட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அதேசமயம் நிறையா பேரை பங்கேற்கவும் வைக்கிறாங்க பரிசு பொருட்கள்லாம் வழங்கி அவங்களுக்கு வந்து ஊக்கம் அளிக்கிறாங்க அதனால எங்கள் பகுதியில் வந்து இந்த விளையாட்டு வந்து ஒரு பரம்பரியமாகவே இருக்கும் அழியாமையும் பாதுகாத்துக்கிட்டு வரும் இது வந்து நிறையா பேர் ஒரு ஆர்வமாக இருக்காங்க இந்த பாரம்பரிய விளையாட்டை வந்து அழியவிடாமல் நம்ம தான் பாதுகாக்கணும் அப்படின்னு நிறையா பரிசு பொருட்கள் வழங்குறாங்க நிறைய நிறையா நிதிகள் வழங்குறாங்க இந்தமாதிரியான பல வகையான உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளோட விளையாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி இது தான் எங்கள் ஊரில் வந்து எங்கள் பகுதியில் உள்ளவர்கள் இந்த முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க